என் கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் என்னையும் சேர்த்து மூணு பேர் அதாவது நாங்கள் மூணு பேரும் பொண்ணுதான் த்ரீ சிஸ்டர்ஸ் எங்கள் என்னோட ரெண்டு அக்காவுக்கும் மேரேஜாகிடுச்சு நான்தான் லாஸ்ட் சின்ன பொண்ணு வீட்டில் கடைக்குட்டி அப்படின்னு சொல்லலாம் எங்கள் மூணு பேருக்கும் நிறையா ஒற்றுமை இருக்கு நிறையா வேற்றுமையும் இருக்கு நிறையா சண்டை போடுவோம் நிறையா பேசுவோம் பட் இருந்தாலும் ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுக்க மாட்டோம் அக்கா ரெண்டு பேரும் ஊர்லேருந்து வந்தாங்கன்னா நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிகிட்டு வருவாங்க சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதே சமயம் நிறைய சண்டையும் போடுவோம் என்னை விட்டுட்டு அவங்க ரெண்டு பேர் மட்டும் ஒன்றா இருந்தாங்கன்னா எனக்கு கோவம் வரும் அதில் நான் ஏதாவது பேசுவேன் திட்டுவேன் பட் இருந்தாலும் அதையும் தாண்டி மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் வரும் போது எனக்கு சாக்லேட்ஸ்லாம் வாங்கிகிட்டு வருவாங்க எனக்கு பிடிச்சதுலாம் பண்ணுவாங்க வெளியே கூட்டிகிட்டு போவாங்க ஷாப்பிங்கெல்லாம் பண்ணுவோம் அதுதான் அப்படி இருக்கும் போது நிறைய சேர்ந்தும் இருப்போம் அப்பப்போ சண்டையும் போடுவோம் ஜாலியாயிருக்கும் நல்லா பேசுவோம் ஜாலியாயிருக்கும் போது வெளியே போவோம் அப்போ ரொம்ப பிடிக்கும் பட்டு சண்டை போடும்போது அப்பவும் எனக்கு நல்லாதாயிருக்கும் அவங்களுக்குதான் கஷ்டமாக இருக்கும் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க பட் எனக்கு அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன் ஜாலியாயிருக்கும் நான் ஒன்றா இருக்கும் போது ஹாப்பியாயிருக்கும் ஸோ அவங்க ஊருக்கு போய்ட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் எல்லாம் கலந்ததுதானே